ஆ ஒரு காரு வருங்க கஸ்டமர் ஒருத்தங்க வருவாங்க சாவி வாங்கி வைங்க பாஸ் கொடுப்பாங்க பாஸ் வாங்கி வைங்க சரிங்களா கார் செக் பண்ணுங்கள் எதாவது டேமேஜ் எதுவும் இருக்கான்னு பாருங்கள் டேமேஜ் இருந்தால் நாளைக்கு அவர்க்கிட்ட சொல்லுங்கள் ம் ச சொல்லிவிட்டு சர்வீஸ் எதுவும் பண்ணணுமா என்னன்னு கேளுங்கள் கேட்டுகிட்டு நீங்கள் அதுக்கப்பறம் சர்வீஸ் பண்ணணுன்னா பண்ணுங்கள் ஆ ஆ சொல்லுங்கள் ஆ ஆ கார் வந்து ஆடி காருங்க கார் நம்பர் வந்து எழுவத்தி ஒம்பது எண்பதுங்க சரிங்களா அவர் வந்தாருன்னா டேமேஜ் வந்து என்ன இருக்குன்னு சொல்லிவிட்டு சர்வீஸ் எதுவும் பண்ணணுமான்னு கேளுங்கள் ம் சர்வீஸ் பண்ணணுன்னா அது பார்த்து என்னென்ன பண்ணணுன்னு பார்த்து சொல்லுங்கள் அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் சர்வீஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஆ ஓகேங்க ம் ஆ கேளுங்கள் நீங்கள் கஸ்டமரையே கேளுங்கள் வாட்டர் சர்வீஸ் பண்ணணுமா இதெல்லாம் பண்ணுறதுலாம் கேளுங்கள் என்னென்ன டேமேஜ் இருக்கு என்ன ஏதுன்னு நல்லா பார்த்து அவர்க்கிட்ட சொல்லுங்கள் சொல்லிவிட்டு வாட்டர் சர்வீஸ் எல்லாம் பண்ணணுன்னா கேளுங்கள் கேட்டுவிட்டு அதெலாம் பண்ணுறதுன்னா பண்ணிடலாம் சரிங்களா ஆ ஓகேங்க ஆ ஓகேங்க